எனக்கு வந்து நான் வந்து ஓம் சாந்தி மெடிடேஷனில் வந்து ஒரு புக்கு ஹூ ஆம் ஐ ஃபாதர் அப்படின் சொல்லிவிட்டு புக்கு இருக்குது நான் யார் அப்படின் சொல்லிவிட்டு அதாவது நான் யாருன்னால் ஆத்மா நம்ம வந்து இயற்கையாகவே வந்து என்ன நினைப்போம் நான் யார்னால் உங்கள் பேரை தான் சொல்லுவிங்க என்ன பேர்னு சொல்லுவிங்க மாலா இந்தமாதிரி எதோ ஒரு பேர் சொல்லுவிங்க அப்படி கிடையாது உடல் கிடையாது ஆத்மா அப்படின் சொல்லிவிட்டு அந்தமாதிரி நம்மளோடய வந்து பூர்விகத்தை வந்து தெரிய வைக்கிறதுக்குரிய புத்தகம் ஓம் சாந்தி மெடிடேஷனில் உள்ள அந்த இயற்கையாகவே வந்து நமக்கு வந்து அந்த புத்தகம் வந்து நல்ல வந்து படிப்பினை நமக்கு வந்து தருகிறது நல்லா வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் வந்து அக்கம்பக்கத்தில் யார் எப்படி என்ன அப்படின்ட்டு பேசி பழகி பார்த்துக்கிட்டு அவங்க அப்படி முன்னேறிக்கிட்டு போகிறாங்க இவங்க முன்னேறிக்கிட்டு போகிறாங்க நம்ம வந்து கவலையாக இருக்கோம் கஷ்டமாக இருக்கிறோம் அப்படின் சொல்லிவிட்டு ரொம்ப இருப்போம் அந்தமாதிரி வந்து இருக்காதிங்க ஏன்னா நம்மளோடய செய்த கர்மம் கணக்கு வழக்குப்படிதான் வந்து நம்ம வந்து முன்னேற முடியுமே தவிர நம்ம வந்து பேசுறதுனாலயோ இது செய்வதுனாலேயோ வந்து முன்னேற போகவே முடியாது அப்போது வந்து என்ன பண்ணலாம் அப்போது அந்த புத்தகத்தை வந்து படித்திங்கனாவே உங்களுக்குத் தெரியும் இந்த உங்களுக்கு வந்து ஆத்மா நான் ஆத்மா அப்படின்றது அந்த முறையாக வந்து அந்த க கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது மெடிடேஷன் யோகா அதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி கற்றுக்கறது என்ன செய்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க நான் யார் அப்படின் சொல்லிவிட்டு அந்த புக்கில் வந்து சொல்லிக்கிட்டிருக்காங்க இப்போ சக்தி யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலி யுகம் சொல்லி நாலு யுகங்கள் இருக்கிறது அந்த நாலு யுகத்தில் வந்து நம்ம வந்து சக்தி யுகத்துல வந்து கிருஷ்ணனோட வந்து பிறந்துக்கிட்ருக்கோம் அப்போது வந்து கிருஷ்ணனோடு பிறந்து நம்ம வந்து நல்லா அப்போது வந்து கடவுளை கும்பிடுணுன்னு அவசியமே கிடையாது என்னென்னு கேட்டால் நம்ம வந்து கிருஷ்ணனோடு கடவுளேதான் கடவுள் கூட தானே பிறந்துருக்குறோம் கடவுளோடுதானே பிறந்துருக்குறோம் அப்போது வந்து கடவுள் கூட வந்து சேர்ந்து வந்து பேசிக்கிட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போது அவருக்கு எல்லோருமே வந்து இயற்கையாகவே வந்து ஒரே அளவுக்கு வந்து சம அளவுக்கு வந்து காசு பணம் சொத்து எல்லாமே ஒன்றா இருக்கிறப்ப போட்டி பொறாமை எதுவுமே வராது தானே சொல்லுங்கள் போட்டி பொறாமைன்றது வராது அப்போது வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து மாட மாளிகை கோபுரங்கள் எல்லாமே இருக்குது அப்போது வந்து நல்லா அழகா சந்தோஷமாக அவ்வளோ அழகா சக்தி யுகத்தில் வாழ்ந்துக்கிட்ருக்க கிருஷ்ணனோடு வாழ்ந்து நூற்றைம்பது வருடம் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஜனனம் வந்து நூற்றைம்பது வருடம் இருக்குதுங்க சரிங்களா நூற்றைம்பது வருஷத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருந்து நம்ம வந்து எந்த கு குடும்பத்தில் போய் பிறக்கணும் எங்கே இறக்கணும் அப்படின்றதுக்கூட நல்ல தெளிவாக தெரியும் அந்த அளவுக்கு வந்து வாழ்ந்துக்கிட்ருந்தோம் அதுக்கு அப்பறம் வந்து திரேதா யுகம் சொல்லிட்டு ராம ராஜியத்தில் பிறக்குறவங்க அதே கிருஷ்ணன் தான் வந்து ராமர் சீதாவாக பிறக்குறாங்க கிருஷ்ணன் ராதை தான் வந்து ராமர் சீதாவாக பிறந்துக்கிட்டு அந்த யுகத்தில் வாழ்கிறாங்கங்க ராம நம்மளும் வந்து அதே மக்கள் தான் வந்து இந்த சக்தி யுகம் திரேதா யுகத்தில் வாழ்கிறோம் இப்போ வந்து கலைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு குறைய குறைய வந்து என்ன ஆகிட்டோம் சொல்லுங்கள் கொஞ்சம் கலைகள் குறைஞ்சிருச்சி வயது வந்து நூற்றைம்பதுன்றது நூறு வயதுன்ற ஆகிருச்சி கொஞ்சம் கலைகள் குறைஞ்சி வாழ ஆரம்பித்துக்கிட்டே இருக்கிறோம் அவன் இது கடவுள்லேருந்து மனிதன்றப்போ ஒரு ராமன்றப்போயே கொஞ்சம் கஷ்டப்படதானே செஞ்சார் சொல்லுங்கள் உங்களுக்குத் தெரியும் ராமர் கதையை தான் நான் வந்து சொல்லணுன்னு அவசியமே கிடையாதுல அந்தமாதிரி வந்து வாழ்ந்துக்கிட்டிருந்தோம் சக்தி யுகம் திரேதா யுகத்தில் அந்தமாதிரி அடுத்து வந்து துவாபர யுகம் துவாபர யுகத்துல தான் வந்து விக்ரமாதித்தன் வந்து சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டைப் பண்ணிறாருங்க நல்லா அழகாக வந்து சிவன் வந்து சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டைப்பட்டு நமக்கு மேலே வந்து ஒரு சக்தி இருக்குது இறை சக்தி அவர் வந்து லிங்க ரூபத்தில் இருக்கிறாரு அப்படின் சொல்லி அந்த பிரதிஷ்டை பண்றாங்க அந்த பிரதிஷ்டை பண்ணதை வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து லிங்க ரூபத்தில் வந்து காசி கயா அந்தமாதிரி இடத்துலைலாம் வந்து பு லிங்கம் ரூபத்துல வந்து பிரதிஷ்டைப் பண்ணி எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்ருக்காங்க சாமி இந்தமாதிரி கும்பிடணும் வைக்கணும் அப்படின்ட்டு ராஜாக்கள் அப்போ தான் வந்து ராஜ ராஜ சோழன் எல்லாம் மக்க மன்னன்களும் வந்து சிவன் கோயில் அதிகமாகிருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடிலாம் பாருங்கள் சிவன் கோயில்கள் எங்கெங்கே கட்டியிருக்காங்கனு பாருங்கள் இப்போயுமே வந்து கேதார் கௌரநாத் இந்தமாதிரி இடத்துக்கு போனோம்னால் சிவனை வந்து அதிகமாக கும்பிடுவாங்க இப்போ வந்து சிவன் சக்தி வந்து அதிகமாக இருக்கிற இடம் வந்து விக்ரமாதித்தன் காலத்தில் தான் வந்து சிவனை வந்து பிரதிஷ்டைப் பண்றாங்க அப்போது அதுலேருந்துதான் வந்து லிங்க ரூபத்தை வந்து எல்லோருமே வந்து கும்பிட ஆரம்பிக்கிறோம் அதுக்கு அப்புறம் வந்து கலியுகம் வந்துருச்சிங்க கலியுகத்தில் தான் வந்து மக்கள் வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா நீ நீ யார் நான் யார் அந்தமாதிரி வந்து மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறோம் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் பொறாமை குணம் போட்டி குணம் வருது அதாவது நம்ம மொத்தம் எண்பத்தி மூணு பிறப்பில் வந்து ஒரு பிறப்பு சக்தி யுகம் அடுத்த பிறப்பு திரேதா யுகம் அடுத்த பிறப்பு துவாபர யுகம் நம்ம தான் கலி யுகம் அந்த மே கடவுள் நம்ம தான் இந்த க மு இப்போ இதை நம்ம தான் நம்ம வந்து பாவ கர்மம் கணக்கு செய்ய செய்ய செய்ய வந்து ஒரு பிறப்பு ஆணாக பெண்ணாக இப்படி மாற்றி மாற்றி பிறக்குறோம் ஆத்மான்றது ஒன்று தான் உடல் தான் வந்துமே மாறுமே தவிர வந்து ஆத்மா வந்து மாறவே மாறாது அப்போ மா மாறி மாறி பிறப்பு எடுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்போது வளர்ந்துக்கிட்டி இருக்கயில் திருப்பி வந்து அந்த ஆத்மா வந்து ஒரு கட்டத்தில் வந்து நான் யார் நான் யார் அப்படின்ட்டு அலைய ஆரம்பிச்சிருச்சு அப்போது வந்து கோயில் கோயிலாக கோயில் கோயிலாக நம்ம வந்து தேட ஆரம்பித்துட்டோம் என்ன எதனால் இப்படி கஷ்டம் வருது ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின் சொல்லி பார்த்து போயிக்கிட்டே இருக்கிறோம் அப்போது வந்து ஒரு கட்டத்தில் வந்து கர்மா கழிய போகயில் வந்து அந்த வந்து நான் யார் ஆத்மா அப்படின் சொல்லி புரியக்கூடிய சூழ்நில வருது அப்போதுதான் வந்து இந்த ஹூ ஆம் ஐ அப்படின் சொல்லி நான் யார் ஆத்மா அப்படின் சொல்லிவிட்டு அந்த இது வருது அதனால் வந்து இந்த புக்கை படிங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதேமாதிரி ரோஹி ஹம்சப் ப அந்த இது ப பயோகிராஃபினுட்டுருக்குது ஒரு புக்கு அது ரொம்ப ரொம்ப வந்து நல்லா இருக்கும் அந்த புக்ஸு வந்து ரொம்ப படிக்க படிக்க படிக்க ரொம்ப வந்து ஆனந்தமாக இருக்கும் நல்லா வந்து சித்தர்கள் இந்தமாதிரி வந்து எப்படி வந்து போகிறாங்க எப்படி மனிதனாக இருந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஆத்மாவாக போய் எப்படி வந்து கடவுளை அடைகிறாங்க அப்படின் சொல்லி அது வந்து இந்த பாபாஜி மஹா அவதார் பாபாஜி அப்படின் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ரஜினி படத்துலேலாம் கூட பார்த்துருப்போம் பாருங்கள் அந்த புக்கு வந்து அது படித்து பாருங்கள் படித்து பார்த்தால் மட்டுமே தான் உணர முடியும் நான் சொல்கிறதோட வந்து ஆட்டோகிராஃபினு சொல்லி யோகி ஆட்டோகிராஃபினு சொல்லி அந்த புக்கு இருக்குதுங்க அந்த புக்கை வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் படித்தே ஆகணும் அது வந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து எப்படி வந்து ஒரு ஆன்மாவாக போய் ஒரு பரம ஆத்மாவாக மாறுகிறான் அப்படின் சொல்லி அது வந்து ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே வந்து பா மஹா அவதார் பிறந்து ஒரு ஏசு கிறிஸ்த்துக்கு அவருக்கெலாம் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிக் கொடுத்துருக்காரு இந்தமாதிரி இருங்கள் வைங்க அப்படின் சொல்லிவிட்டு என்னென்னால் தானும் நல்லா இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா இருக்கணும் வைக்கணுன்னு சொல்லி பாபாஜி வந்து நிறைய சொல்லியிருக்காரு அந்த இதில் எல்லாம் கருத்து வந்து படித்தா மட்டும் தான் தெரியும் அதில் வந்து ஒரு சித்தரைப் பற்றி இல்லை ஒவ்வொரு சித்தரும் வந்து எப்படி வாழ்றாங்க எப்படி வந்து அதில் வந்து லகி லஹரி அப்படின் சொல்லி ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க அந்த சித்தர்கள் வந்து மாறி மாறி மாறி போயிக்கிட்டே இருக்கிறாங்க போய் ஒவ்வொரு இலக்கையும் வந்து அடைஞ்சு அந்த கடைசி முக்கிய நிலையை வந்து அடைவதற்குரிய வழியை வந்து அழகா அவங்களே வந்து சு அந்த புத்தகம் படித்தேன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு படம் பார்த்தோம்னா எப்படி நேச்சுரலாக கிடைக்கிது அந்தவோடய வியூ வந்து அதில் வந்து அழகா வந்து அப்படியே கிடைக்கிதுங்க நம்ம வந்து ஒவ்வொரு சித்தருக்கிட்டேயும் நம்மளே கூட அப்படியே பயணிக்கின்ற மாதிரியே போகுது அவர் நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது அவர் எப்படி வந்து அந்தமாதிரி போய் அந்த இயற்கையை அடைஞ்சு முக்தி அடைகிறாரு மக்களுக்கு திருப்பி வந்து தரிசனம் கொடுக்குறாரு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஆள்மனது தியானம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த தியானம் செய்ய செய்ய செய்ய வந்து அந்த தியானத்தை வந்து தானாகவே அந்த புக்கை படிக்க படிக்க வந்து நமக்கு வந்து அந்த ஆழ்மனசு தியானம் வந்து தானாகவே உற்பத்தி ஆக ஆரம்பித்துருங்க மனது வந்து மிகவும் லேசாக இருக்கும் அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இந்த புக்கை நீங்கள் கடி படித்தே ஆகணும் படிக்காதவங்க நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்த்திங்க மட்டும் தான் உங்களுக்குத் தெரியும்